மத மூட நம்பிக்கைன்னு பார்த்தோம்முனா நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம் அப்படி பார்க்கப்போனா பூனை குறுக்க போனாலே சகுனம் சரி இல்லை இம்பாங்க அதே மாதிரி யாராவது வெளியில் போகும் போது விதவை யாரவது எதிர்புறம் வந்துட்டாங்கன்னா சகுனம் சரி இல்லை அப்படி சொல்லுவாங்கள் அதுமாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது தும்மினா சகுனம் சரி இல்லைபாங்க அதுமாதிரி நல்ல விஷயங்களை பேசும்போது பல்லி சத்தம் போட்டுச்சுனா நல்ல விஷயம் நடக்கபோது அப்படி சொல்லுவாங்கள் அதேமாதிரி கிழக்கு பக்கம் சத்தம் போட்டால் ஒரு நல்லது வடக்கு பக்கம் சத்தம் போட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை இன்னும் சில இடத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி வந்து இந்த நம்பிக்கை எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படினு நினச்சம்னா மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது யாருக்கு எந்த சூழ்நிலையில் எது நடக்கும் அப்படிங்கிறது யாராலேயும் நிர்ணயிக்க முடியாது ஒரு சூழல் போயிட்டே இருக்குது அப்படி இருக்கும் போது இதை நம்பி வந்து மற்றவர்களுடைய மனசை புண்படுத்தாமல் இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் இதனால் மற்றவங்க பாதிக்க படுவாங்கள் இங்கேறதையும் நம்ம மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா மற்றவங்களும் இதில் இருந்து விடுபடுவாங்க நம்மளும் அதுலேருந்து விடுபட்டு நல்ல காரியங்களில் எல்லோரையும் பயன்படுத்தி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு வழியாக கூட இருக்கும்